வணக்கம் நான் வந்து இப்போது வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு வளையல் ஒன்று வாங்கினேன் அது கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் உள்ள டிசைனும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு டிசைன் மட்டும் இல்லாத அதனுடைய குவாலட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்த உடனே அது ரொம்ப அட்ராக்ஷனாகவும் அழகாகவும் இருந்ததனால அதில் உள்ள டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததனால நான் வந்து அதை வந்து வாங்கினேன் ரேட்டெல்லாம் மிக கம்மியாக தான் இருந்துச்சு அதில் மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்ரு பண்ண உடனே கைக்கு வந்துடுது இத்தனை நாளு இத்தனாந்தேதி வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படினு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க அது அதை பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் போடுறது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அந்தமாதிரி நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு போடுற மாதிரி நல்லா இருந்துச்சு யார் வேணுணா அதை வந்து வாங்கி போடுற அளவுக்கு வந்து அது ரொம்ப டிசைனாகவும் இருந்துச்சு சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் வாங்கக்கூடிய விலைல அது இருந்ததுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப நல்லா இருந்ததனால அதை வாங்காமல் என்னால இருக்கவும் முடியல வாங்கினதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருக்குதுப்பா வளையல்